இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஏழு பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஏழு